குட் மார்னிங் மேம் சொல்லுங்க ஆ ஆமா மேம் சொல்லுங்க ஓகே மேம்

ஆ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிராண்ட் இருக்குது மேம் நீங்கள் என்ன பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்க மேம் எல்ஜி இருக்குது எல்ஜியை சூஸ் பண்ணிக்கிறீங்களா மேம் வேர்ஸ்பூலா மேம் ஓகே மேம் ஓகே மேம் அதில் டபுள் டோர் ஃபிரிட்ஜும் வரும் மேம் சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜும் வரும் நீங்கள் எதுமாதிரி எதிர்பார்க்குறீங்க டபுள் டோர் ஃபிரிட்ஜ் ஓகே மேம் அப்ராக்சிமெண்ட்டா ப்ரைஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் வரும் மேம் ஆ ஆ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மேம் உங்களுக்கு ஃபிரிட்ஜுக்கு வந்து டூ இயர்ஸ் நாங்கள் வாரண்ட்டி தரோம் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஸ்டெப்லேசருக்கு தரோம் நீங்கள் ஸ்டெப்லேசர்க்கு தனியாக அமௌண்ட்லாம் தர வேண்டாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு ஹோம் டெலிவெரி நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிடறோம் ஐ திங்க் டென் கிலோ மீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருந்திங்கன்னால் ஓகே மேம் ஆ ஓகே ஓகே மேம் பாருங்கள் மேம் பாருங்கள் மேம் நீங்கள் இஎம்ஐயில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன் அமௌண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபாட்டி தௌசண்ட் மட்டும் கட்டுகிற மாதிரி இருக்கும் பாக்கி டுவெண்ட்டி நீங்கள் இஎம்ஐயில் கூட கட்டிக்கலாம் ஃபிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா அப்படி சொன்னிங்கன்னா அப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்து டூ மந்த்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் போகும் வட்டியும் அதுக்கு ஏற்றமாரி தான் மாறும் பரவால்லியா ஓகே மேம் ஃபிரிட்ஜை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மேம் அப்படி சொல்லுறீங்களா மேம் சரி வாங்க மேம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஃபிரிட்ஜை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மேம் நமக்கு வந்து எலக்ரிசிட்டி வந்து நமக்கு ரொம்ப ஆகாது எப்போதும் நீங்கள் கட்டுற கரெண்டு பில் தான் வரும் உங்களுக்கு அதிகமாலாம் போகாது கூலிங்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆஃப்பனவர்லே ஃபுல்லாக ஏறிடும் உங்களுக்கு அப்டி ஐஸ்க்யூப்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் அதுக்கு ஒரு லைட்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி உள்ற வச்சீங்கன்னால் ஃபை மினிட்ஸில் உங்களுக்கு ஐஸ்க்யூப்பாகவே மாறிடும் நிறைய ஸ்டோரேஜிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மேனுவலும் உங்கள் கையில் கொடுத்துருவோம் கைடு மாதிரி ஃபிரிட்ஜுக்கு எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நம்ப கம்பெனிலேருந்தே ஆள் அமுச்சுடுவோம் வீட்டுக்கு வந்தே பார்த்துப்பாங்க மேக்ஸிமம் எந்த கம்ப்ளைண்டும் வராது இது இந்த எல்ஜி பிராண்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல பிராண்டு தான் ஒன் க்ரோர் கஸ்டமர்ஸ்க்கு மேலே இதை வாங்கியிருக்கிறாங்க வேர்பூல் ஓகே மேம் பண்ணிக்கலாம் ம் வேறு ஏதாவது டவுட் இருக்கா மேம் ஆ நீங்கள் லைவ்லையே வாங்க மேம் நீங்களே பார்த்து வாங்கிக்கோங்க நம்பள்கிட்ட ஒரு ஃபைவ் கலர்ஸ் இருக்குது வேர்பூலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணுங்க மெரூன் இருக்கும் வொயிட் இருக்கும் சேன்டில் இருக்கும் ப்ளு இருக்கும் ஓகே மேம் நீங்கள் நேரில் வாங்க மேம் பண்ணிக்கலாம் ப்ரூஃப் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க மேம் இஎம்ஐக்கு ஓகே மேம்